ஹலோ வணக்கம் சார் நான் விழுப்புரத்திலருந்து காயத்ரி பேசுகிறன் நான் போன வாரம் ஒரு டூ டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ டேஸ் முன்னாடி வந்து சரவணா மெஸ்ஸில் தான் உங்கள் மெஸ்ஸில் வந்து ஆர்ட்ரு பண்ண ஃபுட் ஆர்ட்ரு பண்ண பல்க் ஆர்ட்ரு தான் பண்ண ஃபங்க்சன்ஸ்க்காக வந்து ஃபுல் ஆர்டர்ஸும் எடுத்தேன் ஸோ ஏ ஃபுட் வந்து எல்லாம் அந்த ஆர்டர் பண்ணதும் எனக்கு வந்துடுச்சு தென் இப்போ எனக்கு என்ன வேணும்னா உங்ககிட்டருந்து நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிணத்தோட பில்ஸ் வேணும் சார் எப்படி அதுவந்து டௌன்லோட் பண்ணி எடுக்கணும்னு எனக்கு தெரியலே ஆப்பில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி எடுக்கணுமானு எனக்கு தெரியலே ஸோ நேரில் வந்தால் அந்த பில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு எடுத்துக்கொடுக்க முடியுமா இல்லை நான் நேரில் வரல்லாமா சார் தேங்க் யூ சார்